நாங்கள் சேலத்துலேருந்து பேசுகிறோங்க என்ன மீனுங்க இருக்குது ஆமாங்க எங்களுக்கு மீன் வேணும்

சரிங்க ஆ கெண்டை மீன் எவ்வளோ கிலோ ஜிலேபி எவ்வளோ கிலோ ஒவ்வொரு மீன் ரேட்டும் சொல்லுங்களேன் ஆ ஆ

கெண்டை மீனில் ஒரு ரெண்டு கிலோ போட்டுக்கங்க ஜிலேபியில் ஒரு மூணு கிலோ போட்டுக்கங்க அயிரை ஏதாவது இருக்குதுங்களா ஆ அயிரை மீன் தாங்க பரவாயில்லங்க ஒரு கிலோவும் போடுங்க ஏன்னால் எங்கள் வீட்டில் விசேஷங்கிறதுனால மீன் நிறையா திண்பாங்க சரி அது அதில் நீங்கள் போட்டு நீங்கள் வைங்க ம்

சரி ஏங்க மீன் அவ்வளோ ரேட்டில் விற்கிறிங்க கொஞ்சம் கம்மி பண்ணுங்களேன் கடலுக்கெல்லாம் போய் இருக்காங்கன்னால் சீப்பாகவே கொடுக்குறேங்கிறாங்க நீங்கள் மட்டும் ஏங்க அவ்வளோ ரேட்டில் சொல்கிறிங்க

கொஞ்சம் கம்மி பண்ணி கொடுங்க நீங்கள் கம்மி பண்ணி கொடுத்திங்கன்னா தானே எங்களுக்கும் பரவாயில்ல ஏன்னால் நாங்களும் என்ன எல்லாம் விலை ஜாஸ்தியாக விற்கிது நாங்களும் அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு பத்து ரூபா கம்மியாக கேட்கலான்னு விருப்பப்படுவோம் ஆனால் அந்த மீனில் எல்லா மீன்லேயும் ஒரு ரெண்டு ரெண்டு கிலோ மூணு மூணு கிலோ கேட்குறேன் இல்லைங்க அதுமாதிரி அதுக்கு தகுந்த மாதிரி பார்சல் பண்ணி நல்லா புது மீன் தானுங்க ஆமாங்க மீன் ஃப்ரெஸ்ஸாக தானே இருக்கும்

ஆ மூணு மீன் நல்லா எனக்கு புது மீனாக இருக்கணும் சொல்லிவிட்டேன் ஆ ஆ நான் வந்து பார்ப்பேன் ம் ம் சரிங்க நல்லா மீன் சைஸ் பெருசாக இருக்கணும்